ஹலோ ஹலோ உமா மேடமா ஆ உமா மேடமா ஆ அம்மா உங்களுக்கு அமேசான்லந்து ஒரு பார்சல் வந்துயிருக்கு அது இப்போ எந்த அட்ரஸ்க்கு எங்கே வரணும் அதுதான் சொன்னிங்கன் தான் வந்துட்யிருக்கேன் எங்கே இருக்கீங்க ஆ எம்ஜி ரோடு ஆ எம்ஜி ரோடு தெரியும் ஆ ராஜகுரு ஹாஸ்பிட்டல் இருக்கு ஆ பேர் வந்து உமா மேடம்தானா வேறு என்னா அங்கே வந்து அட்ரஸ்ஸு அங்கே வந்து வேறு எதாவது கேட்கணுமா அங்கே வந்து வேறு எதாவது கேட்கணுமா சரி சரிங்கமா மூணு பை பதினாலுங்களா ஆ பணம் வந்து ரெண்டாய ரூபான்னு ஒன்று பொருள் வந்துயிருக்கு இன்னொரு ஆட்ரும் வந்துயிருக்கா இன்னோன்று ரெண்டு கொடுத்துயிருக்கீங்களா அதா ரெண்டாயரூவா ஒரு பார்சல் வந்துயிருக்கு ஒன்று அது வந்து சைஸ்லாம் எதுவும் போட்லை ஒரு பாக்ஸ் ஒன்று வந்துயிருக்கு ஆ அது அது மட்டுந்தான் அது போட்டு சைன் வாங்கிகிட்டு கொடுத்துட்ற மாதிரி போட்யிருக்காங்க இன்னோன்று வந்து திருப்பி உடனே வரும்மா இல்லை இன்னும் ஒன் ஹவர் கழிச்சு அனுப்புவாங்களா என்னான்னு தெரியிலை அப்படிங்ளா ரெண்டாயிரத்து நூறுவா வருங்கம்மா அப்புறம் ஃபீஸ் அது வந்து சார்ஜ் ஃபீஸ் வந்து இன்னும் ஒரு இருபதுரூவா சேர்ந்து வரும் எங்களுக்கு ஆ டெலிவரி சார்ஜ் ரெண்டாயிரத்து நூற்றி இருபதுரூவா வரும் அது பில் போட்டு கொடுத்துடுவோம் நாங்கள் சரிம்மா நீங்கள் பணம் எடுத்து வைங்க வெளியே வந்து நிக்குறீங்களா அங்கே ஆ ஒன்று பை நூற்றி பதிமூணா மூணு பை பதினாலா சரிம்மா சரி வரம்மா ஆ தேங்க் யூ தேங்க்